சம்மர் சீசனில் தான் வெளிய போவோம் சம்மர் சீசனில் வெளிய போனால் நல்லா இருக்கும் ஏன்னால் வீட்டில் இருக்க முடியாது பசங்கெல்லாம் சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் ஜாலியா வெளிய போவோம் அப்புறம் இது மாதிரி வெயில் டைமு அதனால தான் வெளிய போக நல்லா இருக்கும் மற்ற டைம்லாம் வெளிய போக முடியாது அப்புறம் பசங்கெல்லாம் சேர்ந்துட்டு கிணத்துக்கு குளிக்க போவோம் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு ஜாலியா திருடி சாப்பிட்டு நொங்கு வெட்டி சாப்பிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றுவோம் ஃபரெண்டை கூப்பிட்டு தேட்ருக்கு போகலாம் வெ வெயில் டைமாக இருக்கும் தேட்ருக்கு போனோம்னா கொஞ்சம் வெயில் தெரியாது அப்படியே வர்ற அப்போ ஜாலியா வேறே எங்கேயாச்சும் சுற்றிட்டு